பொதுவாக எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த தலைமுடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரப்பு இந்த வெந்தயம் இதெல்லாம் தேய்ச்சிக் குளிக்கனால் தலைக்கு உடம்புக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் முடி கொட்டாது எந்த ஒரு முடிக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சினை அதே ரெகுலராக தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னாக்கால் எந்த ஒரு பிரச்சினையும் வராமல் இருக்கும் அதே மாதிரி முடிக்கு முடி வந்து இப்போது பார்த்திங்கன்னா டெய்லியும் தலை குளிக்கிறவர்களும் இருக்கிறாங்க வ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தலைக்கு குளிக்கிறவர்களும் இருக்கிறாங்க அது மாதிரி டெய்லியும் தலைக்கு குளிக்கிறவங்க அது மாதிரி டெய்லியும் தலைக்கு குளிச்சாக்கால் நமு அதிகமாகவும் முடி கொட்டும் அதே மா அதே மாதிரி சாம்பு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சாம்பு அதிகமாக யூஸ் பண்ணிணாலும் இப்போ ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கனா சீக்கிரம் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிவிடுது அதிகமாக கொட்டி இப்போது கொஞ்சம் இளம் வயசுலேயே த தலையில் இருக்கிற முடியெல்லாம் ஸோ கொட்டி சொட்டை தலையாக ஆகிற்து அதே இப்போ வயதானவங்க எல்லாம் பார்த்திங்கனா வச்சுக்கோங்களேன் அந்தக் காலத்துப் பக்கம் அந்தக் காலத்து ஆளுங்களெலாம் பார்த்திங்கனா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனா ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி முடி கருத்திருக்கவும் கருத்திருக்காது அதே மாதிரி முடி கொட்டியிருக்கவும் கொட்டியிருக்காது அவ்வளோக்கா ஓரளவுக்கு எவ்வளோ கொ ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொட் கொட்டியிருக்கும் பட் இருந்தாலும் இதை இப்போ இது வ இப்போ இந்த வயதுக்கு உண்டான முடி கொட்டிருக்காதுனே இருக்காதுனே வச்சுக்கோங்களேன் பார்க்கறத்துக்கு இன்னுமே ஆளுங்கள் வந்து பார்த்திங்கனா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க அந்தக் காலத்து ஆளுங்களெலாம் ஏன்னால் அந்தக் காலத்தில் யூஸ் பண்ண இது எல்லாம் அப்படி அது மாதிரி இதுதான் யூஸ் பண்ணிணாங்க இது மாதிரி வெந்தயம் இந்த அரப்பு இன்னும் அந்த அதை தலைக்கு எண்ணெய் டெய்லியும் வைக்கணும் தேங்காய் எண்ணெய் அரைச்சு வைக்கணும் அரைகிறது அரைக்கிற எண்ணெய் தான் வைக்கணும் கடையில் வாங்கி வைச்சா அது எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் அரைக்கிற எண்ணெய் இது மாதிரி எண்ணெயெல்லாம் வைச்சம்னாக்கா தலையை கொஞ்சம் நல்லா எல்லாம் முடியெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கொஞ்சம் கூலிங்காகவும் எந்த ஒரு பிரச்சினையும் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் நரைக்கவும் நரைக்காது முடி கொட்டவும் கொட்டாது அப்புறம் இந்த மூஞ்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தக் காலத்தில் மூஞ்சிக்கெல்லாம் அந்த இந்த தக்காளி தேய்க்கிறது அப்புறம் இந்த தக்காளி செம்ப தக்காளி செம்பருத்தி அப்புறம் இன்னும் இந்த மஞ்சள் தேய்க்கிற மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னும் நிறையா இன்னும் நிறையா அந்த தயிர் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் தேய்ப்பாங்க மூஞ்சிவுடைய ப அதாவது மூஞ்சில் வந்து பார்த்திங்கனா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனா எண்ணெய் தான் எண்ணெய் எண்ணெப்படியும் எண்ணெய் வடிகிற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் போகணும் கோசரம் இந்த சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் பூசி மூஞ்சியில் தேய்ச்சாங்கன்னா கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் கொ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும் எந்த ஒரு இதுவும் வராது ப்ளாக் டாட்ஸு கருப்பு கலரு கருப்பு கருப்பு கருப்பாக இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அந்த அந்த இது மாதிரி இதுதான தக்காளி அந்த இதெல்லாம் தேய்ச்சம்னாக்கா அந்த டீத்தூள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி செம்பருத்திப்பூ எல்லாம் போட்டு அரைச்சி போட்டாவே ஒரு இது மாதிரி வரும் அதை எடுத்து தேய்ச்சம்னாலும் ஓரளவுக்கு மூஞ்சியில் இருக்கிற ப்ளாக் டாட்ஸ் எல்லாம் சரி ஆகிரும் மூஞ்சியும் அதே மாதிரி கூலிங்காகவே இருக்கும் அதனால இது மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்திங்கனா எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் செஞ்சு தலை முடியும் மூஞ்சியும் எந் நல்ல ஒரு பாதுகாப்பாக வெச்சுக்கிட்டு வரோம் அதனால் எந்த பிரச்சினையும்